எனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்திங்ன்னா கேரளா பெங்ளூர் சேலம் தஞ்சாவூர் தனுஷ்கோடி அந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப புடிக்கும் தஞ்சாவூரில் பார்த்திங்ன்னா பரமேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கோயில் ரொம்ப சிறப்பானது அதனால் அங்கே எனக்கு அங்கே போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் பார்த்திங்ன்னா அது தீவு மாதிரி இருக்கா கடல் சுத்தி கடல் சென்டரில் தீவு மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாம்பன் பாலம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த கடல் அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் அந்த கோயில் அதோடய பயங்கரமாக பெரிசாருக்கும் ஆனால் அதுவும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் தனுஷ்கோடி தனுஷ்கோடியில் இந்த யூ ஷேப் மாதிரி டர்னிங் இருக்கும் அங்கே நின்று கடல் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வ்யூ செமையாருக்கும் அதுக்கப்புறம் கேரளா கேரளா பார்த்திங்ன்னா அங்கே இருக்கிற கல்ச்சர் ஃபுட் அப்புறம் அந்த கதகளி டான்ஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த போட் பெஸ்டிவல் நல்லாருக்கும் இதெல்லாம் பாக்க ரொம்ப புடிக்கும்